என்னோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னா நான் மீஷோவில ஒன் டைம்மு இந்த டாப் ஆர்டர் பண்ணிருந்தேன் நான் இதுவரைக்கும் ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணதே கிடையாது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா நல்லா வராது எதாவது டிஃபெக்ட்டான அப்புறம் ப்ராடக்ட் எதனா கொடுத்துட்டாங்கனா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிகிட்டு நான் ஆர்டர் பண்ண மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நேரில் தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வாங்கிட்டு வந்துருவேன் பட்டு ஒன் டைம் ஆர்டர் பண்ணி பார்ப்போம்மே அப்படின்னு சொல்லிவிட்டு மீஷோவில வந்துவிட்டு ஆர்டர் பண்ணி பார்த்தேன் ஒரு டாப் சுடிதார் தான் ஆர்டர் பண்ணேன் அது டெலிவரி டேஸ் வந்துவிட்டு டென் டேஸ் அது போல போட்டுருந்துது ஆனால் சொன்ன டேட்டுக்கு நான் டென் டேஸ் ஆகும்போல் டென் டேஸ்க்கு அபோவ் தான் ஆகும் போல் அப்படின்னு நான் நினச்சேன் அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களோட பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா சொன்ன டேட்க்கு முன்னாடியே ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளையே வந்துவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துவிட்டு எனக்கு டெலிவரி பண்ணிவிட்டாங்க சரி என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு பரவாயில்லையேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி பார்த்தேன் பார்த்து ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம நேரில் போய் எடுத்தமா எடுத்தாக்கூட அவ்வளோ நல் அழகாக இருக்காது நம்ப ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணது நம்ம நேரில் போய் அந்த டாப்பை நான் எடுத்தேன்னா எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஆகும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அவ்வளோ அழகா ஒரு டாப்பு உண்மையில் நான் சேடிஸ்ஃபைட்டாக இருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு ஆன்லைனில் மீஷோவில ஆர்டர் பண்ணிருந்தேன் அந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி அது அவ்வளோ நல்லா வந்ததுன்னால தான் நான் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சேன் அதுவும் மீஷோ அமேஸான் அது போல அதில் ஆர்ட்ரு பண்ண ஆரம்பிச்சேன் சரி ஓகே நமக்கு இதில் ஆர்ட்ரு பண்ணால் நல்லா வருது அந்த டாப் நான் போட்டு ஃபர்ஸ்ட்டு வந்தஉடனே நான் போட்டுப்பார்த்தேன் என்னோட சைஸ்ஸுக்கு நான் கரெக்டாக ஆர்டர் பண்ணிருந்தேன் போட்டு பார்த்தோன்னே ஃபுல்லாக செக் பண்ணேன் ஃபுல் எந்த டிஃபெக்ட்டுமே இல்லை அதில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு டாப் போட்டுப்பார்த்தேன் நான் அதை ஸ்டிட்ச் பண்ணணும் ஒரு சைடு பிடிக்கணுன்றதெல்லாம் இல்லை போட்டா அந்த டாப் அழகா அப்படியே கரெக்டாக இருந்துச்சு நான் சொன்ன சைஸ்ஸு என்ன சைஸ்ஸு நான் சொன்னேன்னோ அதே சைஸ்ஸு அதே அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எந்த சார்ஜுமே வாங்கல அது போல கரெக்டாக அந்த சொன்ன டேட்டுக்கு முன்னாடி டெலிவரி ஃபைவ் டேஸ் தான் ஃபைவ் டேஸ்லையே டெலிவரி ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் டெலிவரி கொடுத்துட்டுட்டாங்க டென் டேஸ் சொன்னாங்க ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் டெலிவரி அமௌண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு சைஸும் நான் சொன்ன சைஸ்ஸு அழகாக இருந்துச்சு அந்த சைஸ் நான் பத்தாதோ என்னமோ லூஸாக இருக்கும்மோ இல்லைன்னா ரொம்ப டைட்டாக ஆயிரும்மோ ஐயோ நம்ம வேறு ஆர்ட்ரு பண்ணிவிட்டோம்மே தப்பா ஆர்டர் பண்ணிவிட்டோமேன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் பட் அது வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவ்வளோ ஸேடிஸ்ஃபைட் பரவாயில்லை நம்ம ஆர்ட்ரு பண்ணது கரெக்டாக தான் ஆர்டர் பண்ணிருக்கோம் இதற்கப்பறம் நம்ப இதுலையே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற திங்கிங்க்கே நான் அப்போ தான் வந்தேன் ஏன்னா இதுவரைக்கும் ஆர்டர் பண்ணாதது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணது என்னோட ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் அது தான் நான் ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டே சூப்பராக இருந்துச்சு அது வந்துவிட்டு ப்ளூ கலர் டாப் அந்தமாதிரி அந்த கலர் டாப் தான் நான் ஆர்டர் பண்ணேன் நல்லா இருந்துச்சு ப்ராடக்ட்டு எல்லாமே